தற்காப்புக் கலைஞராக நம் வீட்டில் செய்கிறோம் இல்லையா அந்த பொருட்கள் அது வந்து எல்லோருக்கும் பயன்படுற முறையில நாம் வந்து செயல்படணும் அது தான் இப்போ எல்லார் வீட்லையுமே எல்லாமே இருக்கும் அருவாள் கத்தி இந்தமாதிரி இதை வந்து தற்கா தற்காப்புக்காக வச்சிக்கிடாம நம்ம எதிர்ப்பார்க்காத வகையில் இப்போ நான் சொன்ன முன்னே சொன்ன மாதிரி சிமெண்டில் உள்ளக்க வந்து இருக்கும் உள்ளக்க வந்து லேசரில் வச்சுருப்போம் அது வந்து வெளியில் மதில் மேலேயே அது இருக்கும் அது நம்ம எப்படி எடுத்து பயன்படுத்திக்கிடணும் அப்படின்றது நம்மளுக்கு தான் அது தெரியும் அந்த முறையில நம்ம அதை எடுத்து பயன்படுத்திக்கிடணும் அதுதான் வந்து மிக முக்கியம் இதில் வந்து எப்படி பார்க்கிறது எதிர்காலத்தில் எப்படி வந்து எங்களை பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னா இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுருக்கற இந்த திங்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் பரவணும் எல்லோருக்கும் அது போய் சேரணும் எல்லோரும் அந்த மெத்தேடை யூஸ் பண்ணணும் இது தான் எங்களோடய ஆசை அதை நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டுதான் இருக்கோம் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு இடமா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அது ரொம்ப ஹெல்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோருமே எங்கள்கிட்ட சொல்லுறாங்க இன்னும் அதிகம் அதிகமாக கேட்கறாங்க இது வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்தப் பொருட்கள்லாம் இந்தத் தற்காப்பு பொருட்கள்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறது நாங்கள் வளர்றதுக்கு ஒரு முக்கியக் காரணமாக இருக்குது இதுதான் எங்களோடய மெயின் காரணம் நம்ம வீட்டில் வச்சுருக்கற மாதிரியே எல்லார் வீட்லையும் இருக்கணும் நம்ம வீட்டில் உள்ளவர்களுக்கு மட்டுந்தான் தெரியும் அதில் எவ்வளவு சேஃப் இருக்கு அப்படின்னு வெளியிலேருந்து வர திருடர்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ நம்மளுக்கு நம்மளோடய திங்ஸ் அபகரிக்க வர யாருக்கும் அது என்ன செய்யாது அது தெரியாது நம்ம வீட்டில் உள்ள பொருளை நம்ம எடுத்துப் பயன்படுத்துக்கிற அளவுக்கு அது நிச்சயமாக இருக்கும் எல்லார் வீட்டிலையும் எல்லார் ஊர்லையும் போய் சேரணும் அப்படின்றது தான் எங்களோடய முழு நோக்கமும் எண்ணமும் அங்கேதான் நாங்கள் இது எல்லாத்தையும் வந்து அந்தந்த இருக்கற இடங்கள் இருக்குல்லியா எல்லா ஊருக்கும் போய் சேரணும் எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் அதைத்தான் நாங்கள் வந்து விரும்புகிறோம் முக்கியமாக நம்ம நம்ம செயல்படுற மாதிரி பய நம்மளுக்கு பயன்படுற மாதிரி எல்லோரும் அதில் வந்து எல்லோருக்கும் அது பயன் பெறணும் எல்லொரும் அதில் செயல்படணும் முழு ஈடுபாட்டோடு இருக்கணும் எல்லோர் வீட்டிலையும் அது இருக்கணும் அப்படின்றது எங்களோடய ஆசை